ம் ஆம் நாங்கள் வந்து சேர்ந்து நிறைய சாப்பிட்ருக்கோம் மகிழ்ச்சியோடய ரொம்ப சந்தோசஷமாக சாப்பிட்ருக்கோம் நண்பர்களோடு அப்புறோம் வந்து குடும்பத் குடும்பத்தோடு இந்த மாதிரி நிறைய வந்து ஃபங்க்ஷன்ஸில் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் இந்த மாதிரிலாம் நிறைய உணவு இரவு உணவு மதிய உணவுலாம் நிறைய சாப்பிட்ருக்கோம் விருந்தெல்லாம் வச்சுருக்கோம் விருந்துக்கும் கூப்பிடுவோம் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களெல்லாம் ஏற்பட்டுருக்கு ஒன்றாக வந்து உண்ணும் ஒரு பெரிய நிகழ்வு வந்து நான் அனுபவித்திருக்கிறேன் உதாரணமாக வந்து எப்படினா திருமணத்தில் அப்புறோம் வந்து மதிய உணவு ஃபங்க்ஷன்ஸில் காது குத்து ஃபங்க்ஷன் அப்புறோம் வந்து நிறைய ரம்ஸான்க்கு பாக்ரீத்க்கு இந்த மாதிரி நிறைய விஷயத்துலலாம் பண்டிகை இந்த மாதிரியெல்லாம் வரும் இதுக்கெலாம் நாங்கள் நிறைய வந்து உணவு வைப்போம் சாப்பிடுவோம் ஃபேமிலியோடய சேர்ந்து குடும்பமாக சாப்பிடுவோம் மகிழ்ச்சியாக நாங்கள் வந்து சாப்பிட்டு நிம்மதியாக இருப்போம் அப்புறோம் ஒரு பெரிய நிகழ்வுனா என்னென்ன நிகழ்வுனா ரம்ஸான் தான் எங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் அதில் வந்து நாங்கள் குடும்பமாக உட்காந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சாப்பிடுவோம்